சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் சார் இல்லை என்கிட்ட ரெண்டு மூணு அக்கௌண்ட் இருக்குது ரெண்டு மூணு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது என்னால் பேங்க்கை இந்த அக்கௌண்ட்டை வந்து என்னால் ஒழுங்கா மெயின்டெயின் பண்ண முடியலை திடீர்ன்னு காசு போடுற நேரம் மெயின்டெயின் பண்ண முடியாமல் இல்லை திடீர்ன்னு காசு போடுறப்ப நீங்கள் சார்ஜஸ் பிடிச்சிறீங்க வேற ஸோ என்னால் சரியாக மெயின்டெயின் பண்ண முடியலை அதனால் தாங்க சார்

குரல் கேட்கல சார்

சரிங்க சார் ஓகே

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் என்னங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆமாம் சார் சரிங்க சார் சரிங்க சார் இல்லை சார் அந்தமாதிரி எதுவும் இல்லை நான் என்னோடய கா காரணம் வந்து இதுதான் அதைதான் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் பரவாயில்லை ஃபைவ் ஹண்ட்ரட்கிட்ட சார்ஜு பிடிக்கிறப்ப என்னால் மெயின்டெயின் பண்ண முடியல அதனாலதான் நான் க்ளோஸ் பண்ணணுன்ற ஐடியாவுக்கே வந்தேன் சரிங்க சார் இல்லை சார் இப்போதிக்கி அந்தமாதிரி ஐடியாவெலாம் இல்லை ஆமாம் சார் இல்லை அக்க அத அது சேலரி அக்கௌண்ட் தனியாக வேற பேங்க்ல இது பண்ணி வச்சிருக்கேன் சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் எங்கள் ஆ எங்கள் ஆஃபிஸ்ல என்னென்னு பேசிட்டு நான் உங்களோடய பேங்குக்கு சேலரி அக்கௌண்ட் மாத்திக்கிறேன் சார் சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் ஓ ம்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரி இல்லை இல்லைங்க சார் நான் டேரெக்டாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டேரெக்டாக அங்கே கேட்டுக்கிறேன் சார் ம் ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் ஆ ஓகே தேங்க்யூ சார்